தனியார் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஒரு ஊருக்கு ஒன்று ஒன்றுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு க்ளீனிக் இருக்குது அதில் எங்களுக்கு என்ன சிரமம்னா மருந்து வாங்குகிற காசு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது டாக்டர் கொடுக்குற காசும் அதிகமாக தான் இருக்குது சும்மா தலைவலின்னு போனால் கூட நூற்றி ஐம்பது ரூபா எரநூறுபா அப்படின்ட்டு வாங்கிடுறாங்க ஏழை மக்களாகிய எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து காசு கொடுத்து வாங்குகிற மாதிரி நம்ம கஷ்டமாக இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பித்திரி வந்து ஊரில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துலேயோ அப்படி இல்லைனா தாலுகாவுக்கு ஒன்றோ அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால் அவ்வளவு தூரம் எல்லா நேரத்திலும் போக முடியாது இல்லையா அதனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு வேறு வழி இல்லாததால் போகிறோம் அவசரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் அதனால் நம்ம அங்கே தான் போய்ட்டு சிகிச்சை எடுத்துக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு என்ன இப்போது சிரமம்னு பார்த்தீங்கன்னா காசு கொஞ்சம் அதிகமாக ஆகுது அரசாங்க ஆஸ்பித்ரிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காசுக்கு வேலை இல்லாத மாதிரி இருக்கும் போனோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு அவங்களே மாத்திர மருந்துன்னு கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வந்துடுவோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டோம்னா நம்ம வந்து மாத்திரை மருந்துக்கு டாக்டருக்குன்ட்டு தனித்தனியாக நம்ம வந்து கட்டணம் செலுத்தணும் இதுதான் எங்களுக்கு இருக்கிற சிரமம்